ஃபோட்டோகிராஃபியில் ஃபோட்டோ ஷூட்டு எங்கே நடந்தாலும் நான் கலந்துப்பேன் எக்ஸிபிஷனில் சிம்போசியமெலாம் இப்போது காலேஜ்ஜில் சிம்போசியம் கல்ச்சுரல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் போய்விட்டு ஃபோட்டோ எடுத்துக் கொடுப்பேன் ஃபோட்டோ வந்து எடுத்துக் கொடுத்து அதுமாரி நிறைய ஈவெண்ட்ஸ்செலாம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் ஈவெண்ட்ஸரெலாம் அட்டெண்ட் பண்ணி ப்ரைஸஸும் நிறையா வாங்கியிருக்கேன் ஃபோட்டோ ஷூட்டிங்கில் அண்ட் இப்பெலாம் நிறையா டைப்ஸ் ஆஃப் கேமரா வந்துருச்சு நிறையா எக்ஸிபிஷன் அப்படி வெளியெல்லாம் போகிறப்போ அவங்கள்லாம் நிறைய பெரிய கேமரா நல்லா விதவிதமான கேமராஸ் அண்டு அந்த லென்ஸ்செலாம் பார்த்தா அப்படியே செம்மையாக இருக்கும் விதவிதமாக அதிலியும் நிறையா இருக்குது ஃபோர் கே எயிட் கே ஹச்சிடி அப்படி இப்படின்னு நிறையா லென்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து இப்போ தான் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் ஒரளவுக்கு தெரியும் ஆனால் இன்னும் நிறையா எக்ஸிபிஷனெலாம் போய்விட்டு அவங்கள பார்த்து இன்னும் கற்றுக்குணும் எக்ஸிபிஷன்னாலே போய்விடுவேன் ஃபோட்டோ ஷூட் எக்ஸிபிஷன் என்ன நிறைய ஈவெண்ட்செலாம் நிறைய போயிருக்கேன் வெளியூரெலாம் போய்விட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ்ஸெலாம் அடிச்சுருக்கேன் நிறையா ப்ரைஸஸும் இருக்குது அதேமாதிரி என்னை விட பெட்ராகவும் நிறைய பேரெலாம் கேமரா எடுத்து அப்படியும் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக ஷூட்டிங் எக்ஸிபிஷனில் கலந்துப்பேன் இப்போதைக்கி அதுதான் என்னோடய கேலரியில் இருக்குது அதுதான் இப்போ ஸ்டோரி ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் சேர்த்து வச்சு போகப் போக எல்லா இதுலேயும் கலந்துப்பேன் அதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்